இந்தப் பகுதியில் எல்லா ஸ்கூலுகளுக்கும் ஓட்டப்பயிற்சி கொடுத்துட்டு தான் இருக்கறாங்க சிறு இப்போ சின்னக் குலந்தைங்களுக்கு வந்து ஆரோக்கியமாக இருக்கணுன்னா ஓட்டப்பயிற்சி கண்டிப்பாக அவசியம் அப்ப தான் அவுங்களுடைய பல்ஸ்ஸு அப்டானிமல் டைஸ்ஸு எல்லாமே கான்சென்ட்ரேட் ஆகும் எவ்வளோ ஸ்பீட்டில இப்போ ஓட்டுறோம் எவ்வளோ நேரம் ஓட்டுறோம் நம்மளுடைய ப்ரீத்திங் கெப்பாசிட்டி என்ன ஹார்ட் பம்பிங் கெப்பாசிட்டி என்ன இது எல்லாமே வந்து அப்ப தான் அவங்கனால கால்குலேட் பண்ண முடியும் ஸோ எவ்வளோ நேரம் ஓட்டணும் எவ்வளோ நிதானமாக ஓட்டுறோம் எவ்வளோ ஸ்பீடாக ஓட்டுறோம் அப்படிங்கறத டைம் கால்குலேஷன்லாம் இந்த விசயம் நமக்குத் தெரிஞ்சால்தான் நமக்கு வந்து அடுத்த அடுத்த ஸ்டேஜூக்கு ரொம்ப அது உதவும்